எங்கள் கிராமப்புறத்தில் அதிகமாக தொடங்கப்பட்டு நான் பார்த்த விஷயம் என்னென்னா தேனீ வளர்ப்பு தான் தேனீ வளர்ப்பு வந்து எனக்குத் தெரிஞ்சு ரொம்ப அதிகமான லாக லாபம் ஈட்டிக்கொடுக்கக்கூடிய ஒரு ஒருமுறை அது வந்து கோழி வளர்ப்பை விட தேனீ வளர்ப்புப் பார்த்து அதை கற்றுக்கிட்டு அதைப் பண்ணுறவங்களப் பார்க்கும்போது நமக்கே வந்து இந்த அளவுக்கு பண்ணலாமான்ற ஒரு ஐடியா வருது ஏன்னா அது அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது அந்த தேனீ வளர்ப்பில் வந்து அது யாராலையுமே அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட முடியாது அது ஒரு முக்கியமான விஷயம்